ஹலோ இது சக்தி ஹோட்டலுங்களா அங்கே என்ன ஸ்பெஷல் இருக்கும் ஓகே ஓகே சிக்கன் பிரியாணி ஃபிஷ் ரைஸா ஆ ஓகேண்ணா ஆ ஓகே ஆ டெலிவரி பண்ணிடுங்க ஓகே எவ்வளோ டூ ஃபிஃப்டியா சரி ஓகேங்க தேங்க்யூ